பிரியாணியில் கூடுதல் சுவையை கூற்றத்துக்கு எலுமிச்சபழ சாறை வந்து பிழிஞ்சுட்டா கூடுதல் சுவையை தரும் மாவை அடமாவில் நீர்த்து போய்டுச்சின்னா அதை வந்து சரி பண்ணுறது கூடுதல் சுவையை கூற்றத்துக்கு சோளமாவை ஆட் பண்ணோம்னா சேர்த்தோம்னா அது வந்து கூடுதல் சுவையை தரும் பாயாசத்தில் கூடுதல் சுவையை கூற்றத்துக்கு மில்க் மெட் ஆட் பண்ணோம்னா சுவையாக இருக்கும் கறி கொழம்பில் சுவையை கூற்றத்துக்கு முந்திரியை அரைச்சி கல அரைச்சி போட்டோம்னா அது கூடுதல் சுவையை தரும் பால் காஃபி டீ இதுமாதிரி பானத்தில் சாதா கூடுதல் சுவையை கூற்றத்துக்கு சாதாரண சர்க்கரைய விட நாட்டு சர்க்கரைய சேர்த்தம்னா அது உடலுக்கும் நல்லது சுவையையும் தரும்